ஆ ஹலோ ஆ ஆமாம் நீங்கள் ஓகே

எந்த இயர் சொன்னீங்க தேர்ட் இயரா ஐடி கார்ட்டெல்லாம் பத்திரமாக வச்சுக்க தெரியாதா அடுத்த மூணு இயர் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க ஐடி கார்ட் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு அது தெரியாத நீங்கள் அசால்ட்டா தொலைச்சுட்டேன்னு சொல்கிறீங்க இப்படி கேர்லஸ்ஸா ம் ம் சரி ஓகே நீங்கள் ஒன்று பண்ணுங்க நோ ட்யூவ்க்கு வந்து ஒரு ஃபார்ம் எழுதி கொடுத்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரடு ஃபைவ் ஹண்ட்ரடு ஃபைன் கட்டுற மாதிரி இருக்கும் ஃபைன் கட்டிட்டு நாளைக்கு மார்னிங் ஒரு டென் ஓ க்ளாக் போல ஆஃபீஸ் ரூம் வந்து பாருங்க ஒரு ரெண்டு ஃபோட்டோ ப்ளட் டெஸ்ட் ரிப்போர்ட் இருந்தால் தான் அந்த ப்ளட் குரூப் என்னவோ சொல்லிட்டு சொன்னீங்கன்னால் அங்கே அட்மினிஸ்டேஷன் ரூமில் கொடுங்க அவங்க கலெக்ட் பண்ணிவிட்டு ஒரு டூ த்ரீ டேஸ்க்குள்ள ரெடி ஆகிடும் நீங்கள் என்னைக்காவது ஃப்ரீ டைமில் ப்ரேக் டைம் லன்சில் வந்து செக் பண்ணிப் பாருங்க ஸ்டேட்டஸ் என்னென்னு அப்புறம் ரெடி ஆகலன்னா என்னென்னு பாருங்க ம் அந்த புரியல ஓகேங்க இப்போ நீங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருக்கா உங்கக்கிட்ட நீங்கள் ஒன்று பண்ணுங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு அட்மினில் மோகன் இருப்பான் அவன்கிட்ட சொல்லி இது மாதிரி ப்ரின்ஸ்பால்கிட்ட சொன்னால் கொஞ்சம் அவரு சீக்கிரம் பண்ண சொன்னாருன்னு சொல்லுங்கள் அப்படி இல்லைனா உள்ளே நோ ட்யூவ் ஃபார்ம் வாங்கிட்டு எங்கிட்ட வாங்க நான் சைன் சீல் வச்சு தரேன் அவர்கிட்ட நான் பேசிக்கலாம் சீல் இருந்தால் அவர் பண்ணிடுவார் உடனே ஓகே இல்லைனா அட்டாச்சி நான் நான் இந்த காலேஜ் தான் படிக்கிறான் இவன் பார்த்து ராஜா இவன் பேருன்னு சொல்லி ஃபோட்டோ ஒட்டி அட்டஸ்டடு இதெல்லாம் நான் கொடுக்குறேன் வேணால் பேங்க்குக்கு அதே நான் மேக்சிமம் முடிஞ்சளவுக்கு இவங்களையும் ப்ராசஸ் பண்ண சொல்கிறேன் ஐடி கார்டை மேக்சிமம் சீக்கிரமாக ஓகே எது கிடைக்குதோ பார்த்துக்கலாம் எது ப்ராசஸ் சீக்கிரம் ஆகுதோ நீங்கள் வாங்க இதுமாதிரி எடுத்துகிட்டு வாங்க ம் சரி ஓகே ஓகே